கிராமங்களில் உள்ள முதியவர்கள் பெரும்பாலும் எண்பது வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் நூறு வயதை கூட கடந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பதற்கான பல்வேறு காரணங்கள் என்று சொல்லப்பட வேண்டுமென்றால் உழைத்து உழைத்து உடம்பினுடைய ரத்தம் சுண்டுகிறது அவர்களுடைய உடல் உழைப்பு ஆகப்பட்டது கட்டுப்படுத்தப்படுகிறது ஆகையால் அவர்கள் வந்து மேலும் உணவு உட்கொள்வது என்பது சிரமத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகையால் அவர்கள் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் அவர்களை நன்கு பராமரிக்கிறார்கள்